ஆ மேம் நான் கார் ட்ரைவர் பேசுகிறேன் மேம் ம் சொல்லுங்கள் மேம் ஓ கொஞ்சம் வேலையாக இருந்துவிட்டேன் பார்க்கல நீங்கள் கால் பண்ணதை ஓகே ம் ஓகே மேம் நான் அங்கே பா அங்கே பார்த்தீங்கன்னா அது நியர் பாண்டிச்சேரிக் கிட்டே இருக்குங்க மேம் ஸோ அங்கிருந்து விழுப்புரம் ரூட்டு எடுத்து வந்தோம்னால் ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் பிக்கப் மட்டுமா இல்லை ட்ராப்பும் வேணுமா ஆ ஓகே மேம் அப்போ ஃபோர் தௌசண்ட் அந் அந்த ரேட்டுக்கு வரும் ம் இருக்குது மேம் நீங்கள் சொன்னீங்கன்னால் கூட்டுப் போவேன் ஓகேவா உங்களுக்கு ஆ பக்கத்தில் வீடூர் டேம் இருக்குது அதுக்கப்புறம் செஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்திலேயே ஆயிரங்கால் மண்டபமெலாம் இருக்குது ஆ அங்கெலாம் போய்விட்டு பார்த்துட்டு வரலாம் இப்போ ஒன் டே ட்ரிப் நீங்கள் ப்ளான் பண்ணியிருக்கீங்களா இல்ல டூ டேஸ்க்கா ஆ இருக்குது மேம் இருக்குது போகலாம் அப்படின்னா அதுக்கேற்றா போல் சார்ஜ்ஜு வாங்க வேண்டியதாக இருக்கும் ம் ஓகே மேம் மேம் என்ன டைமிங்க்கு வரணும் ஆ ஓகே மேம் ஷூசூர் ஆ உங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுறீங்களா ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ பாய்